அந்த காலத்தில் கிராம மக்களிலிருந்து உலகத்தை பற்றி ரொம்ப புரியாததாக இருந்தது எதார்த்தமாக இருந்தாங்க புடிச்சாங்க இந்த காலத்தில் அப்படி இருக்கிறதில்ல உலகம் வந்து ரொம்ப மாறிவிட்டது அதுக்காக அந்த காலத்தில் எதாச்சும் ஒன்று போகிறதுன்னா நாம வந்து எதோ ஒன்று தெரியலனாலுமு தபால் மூலிமா அதுக இதுக எதோ ஒன்று வந்து பார்க்குறோம் ஒரு படம் பார்க்கறனாலும் தேட்ருக்கு போகிறோம் இப்போ போகிறோம் இப்போ வந்து ரொம்ப நம்ம உலகம் மாறிவிட்டது நம்ம அப்போ சினிமாவுக்கு போக வேண்டியதில்ல செல்லில் பார்த்துக்கலாம் ஒரு வீடியோ கால் பேசிக்கலாம் இந்த இது க கடிதம் போடுறக்கு இதெகலாம் போட வேண்டியதில்லை செல்லுலேயே பேசிக்கலாம் போன் பில் கட்டிக்கலாம் மின் கட்டணம் இதுக எல்லா பல நடமுறைகளை அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உலகம் ரொம்ப மாறிவிட்டது பழைய மாதிரி இல்லை ஒரு ஊருக்கு போனாலும் நாலு நாள் ஆகும் இப்போ ஒரு அஞ்சு நிமிடத்துல ஒரு போன் தகவல் ஒருத்தருக்கு சொல்லிடலாம் எல்லாம் போன்லேயே கட்டிக்கிற அளவுக்கு இப்போ உலகம் ரொம்ப மாறிவிட்டது அப்போ அந்த எந்த எதுவும் இல்லாமல் அறியாமல் தெரியாமல் யாருமு மக்கள்கள் ரொம்ப இதாக இருந்தாங்க இப்போ எல்லாம் இப்போ எல்லாம் யாருக்கும் செல்லு இல்லாதவங்க இல்லை செல்லுலியே எல்லா இதையும் பண்ணிக்கிற வலிமுறைகள் இருக்குது நடந்துப்போக வேண்டியதில்லை ஒரு பேங்குக்கு போக வேண்டியதில்லை ஏடிஎம் கார்டில் எடுத்துக்கலாம் கூகுள்பே பண்ணிக்கலாம் அப்புறம் அதனால உலகம் வந்து ரொம்ப மாறிடுச்சி அந்த மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி நாமளும் அந்த அளவுக்கு செஞ்சிக்கிறோம் அதனால இப்போ வந்து கஷ்டம் இல்லை நடந்து வர வேண்டியதில்லை பஸ்க்கு போக வேண்டியதில்லை பேங்கில் பணம் போட்டு வச்சிருந்தால் போதும் நம்ம எல்லா இதுவும் வீட்லருந்து செஞ்சிக்கலாம் நம்ம வேற எதுவும் போக பஸ் ஏறி போகணுங்கிற அவசியம் தேவை இல்லை